இப்போது எங்கள் சமையல் கட்டில் பார்த்தோம்னா நாங்கள் வச்சிருக்கிற பொருட்கள் வந்துட்டு மிக்சி கிரைண்டர் சிலிண்டர் அப்றமேட்டுக்கு ஓவன் இந்தமாதிரி அப்றம் வாஷிங் மிஷின் இந்தமாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் இப்போது பழைய காலத்திலலாம் மிக்சின்ற ஒன்று இல்லை அப்போது அம்மிக்கலில் போட்டு எதாக இருந்தாலும் அரைச்சோம் கைக்கு கைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் செஞ்சமாதிரியும் இருந்துச்சு உடலுக்கும் நல்லா நல்ல ஒரு வலு கெடைச்ச மாதிரியும் இருந்துச்சு இந்த கரண்ட் இந்த காலத்தில் வந்து இந்த கரண்ட்டு இந்த கரண்ட்டை கண்டுப்பிடிச்சி மிஷின் அதை ஒரு பிரஷ் பண்ணா அதை ஒரு பிரஷ் பண்ணா அதை அரைச்சி குடுத்துடுது அதுக்குள்ளே கத்தி மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய புதுசு புது விதம் வந்துடுச்சி அடுத்து கிரைண்டர் கிரைண்டர் அம்மா ஆட்டு கல்லில் போட்டு நம்ம எல்லோரும் மாவு அரைச்சோம் மாவு அரைக்கும் போது அந்த ஆட்டு கல் நம்ம கை ஃபுல்லாக நம்ம உள்ளங்கை முழுதும் அதை உள்ளங்கை முழுதும் அதை பண்ணும் போது நம்ம கைக்கு வந்துட்டு நம்ம ப்ளட் சர்குலேஷன்லாம் நீட்டாக போய்ட்ருக்கும் இதான் அடுத்து இந்த காலத்தில் சுட்ச்சு போட்டு மாவு போட்டால் மாவு அரைஞ்சிடும் அவ்வளோதான் அப்றம் அடுத்து கேஸ் சிலிண்டர் பார்த்தோம்னா கேஸு வந்துட்டு அந்த காலத்துலலாம் விறகு விறகை வச்சு அடுப்பு கல் மூணு கல்லை வச்சு அடுப்பு பற்ற வச்சு இந்தமாதிரி சமைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அப்படி இல்லை அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி சமைச்சா வேலை முடிஞ்சுச்சி ஆனால் நம்மளுக்கு விறகில் சமைத்த சாப்பாடுக்கும் கேஸில் கேஸ் அடுப்பில் சமைத்த சாப்பாடுக்கும் நிறைய வித்யாசம் இருக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரோக்கியத்தில் நிறைய கேடு விளைவிக்கும் அப்றம் ருசின்ற ஒன்று இருக்கு அந்த ருசியில் வந்துட்டு நிறைய வேறுபாடுகள் இருக்கும் இதே நம்ம விறகு அடுப்பில் சமைச்சி சாப்பிட்டோம் அப்படினா அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா ஓவன் அந்த காலத்தில் நம்ம சூடுப்படுத்த அடுப்பு அந்த காலத்துலலாம் சூடுப்படுத்த அடுப்பு வச்சுருப்போம் ஆனால் அடுப்பு அதுக்கு ஒரு நேரத்தில் அடுப்பு பற்ற வைப்போம் பற்ற வைச்சிட்டு இது பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் அந்தமாதிரிலாம் நிறைய இருந்துட்டுருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் ஒரு மிஷினுக்குள்ளே நம்ம அந்த பொருளை வைச்சா அது வெந்துடும் அப்புறம் சூடாகிடும் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அது நம்மளுக்கு ரொம்ப தீங்கைதான் விளைவிக்கும் நம்ம உடலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி அப்புறம் பார்த்திங்கனா வாஷிங் மிஷின் நம்ம துணியை ஊற வச்சு அந்த காலத்தில் ஊற வைக்கிறதுலாம் இல்லை சோப்பு போட்டு தொவைச்சி இந்தமாதிரி கட்டிட்டு இருந்தாங்க துவைக்கும் போது நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வோம் இந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் போது நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த வாஷிங் மிஷின் வந்த பிறகு அந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு தண்ணிர் தண்ணிர் வரத்துக்கும் ஒரு டாப் வச்சுட்டோம் அந்த டாப்பில் தண்ணிர் கொட்டிடும் அந்த டாப்பில் தண்ணிர் கொட்டும்போது மிச்சம் எந்த வேலையும் நம்மளுக்கு இருக்காது இல்லையா அதுவே தொவைச்சி கொடுத்துடும் எல்லாம் பண்ணிவிடும் நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு வேலையும் இருக்காது நம்மளுக்கு உடல் நம்ம உடல் வந்து ரொம்ப சோம்பேறி சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் அதுதான் அதனாலதான் இந்த மின்சாதனங்கள்லாம் இருக்கு அப்புறம் இதில் பழைய நாட்களில் இவ்வளோ உதவியாக இருந்திருக்கு இந்த இது இந்த காலத்தில் இல்லாமல் அந்த காலத்துலேயும் இருந்திருந்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்